வணக்கம் இது ராஜேஷ் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் நான் ஒரு ஒரு நாட்கள் முன்னாடி ஓலா புக் பண்ணியிருந்தேன் அப்போது ஒரு ஓட்டுநர் என்னுடைய வண்டியை புக் பண்ணி இருந்தார் என்னோட வாகனம் செல்லும்போது வாகனத்தில் ஒரு துறுநாற்றமான ஒரு வாசனை எனக்கு தென்பட்டது நான் அது அவருடன் தெரிவித்தபோது அவர் என்ன சொல்லிருந்தார் என்றால் இல்லை சார் இந்த வண்டி இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா ஏறுங்க இல்லலைனா வண்டி கேன்சல் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வேற வண்டி புக் பண்ணி போங்க அப்படினு சொல்லிருந்தார் நான் ஒரு அன்டைமானதுனால் என்னால் வேற வழி இல்லை இந்த வண்டியிலதான் போயாகணும் அப்படிங்கறதுக்காக பரவாயில்ல நான் இந்த வண்டியிலயே வரேன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கனு சொல்லியிருந்தேன் அவர் என்ன பண்ணார் எந்த ஒரு முக கவசம் எதுவுமே அணியல ஒரு சுகா சுகாதாரமான ஒரு சூழ்நிலையும் இல்லை அந்த வண்டியில அவர் வண்டியில எல்லாமே ஒரு டஸ்ட் ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் அந்த வண்டியில வந்தது சரின்ட்டு வண்டியில ஏறி போகும்போது ஒரு ட்ரைவரோட ஆக்ட்டிவிட்டிஸ் எதுவுமே சரி இல்லை ஒரு மாதிரியாக பேசிட்டே வந்தார் வந்ததுக்கப்பறம் என்னோடய டெஸ்டினேஷன் எடம் வந்திருக்கு இறங்க வேண்டிய எடம் நாங்கள் இறங்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் கொடுக்க வேண்டியது நூற்று ஐம்பதுருபா பட் நீங்கள் இரநூறுபாதான் கொடுக்கணும் ஏன்னா பத்து நிமிசம் லேட்டாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுனீங்க அதனால நான் லேட்டாக வந்துட்டேன் ரொம்ப ட்ராஃபிக் அதிகமாக இருந்தது ஸோ நீங்கள் ஐம்பதுருவா எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும் இல்லை சார் எனக்கு ஓலால எவ்வளோ அமௌண்ட் காட்டுனுச்சோ அதை நான் கொடுக்க முடியும்னு சொன்னேன் இல்லை நீங்கள் இதுதான் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு ஒரு கம்பள்சரியாக வாலன்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சரின்ட்டு நானும் கொடுத்துட்டேன் பட் ஆனால் ஓலால எனக்கு காட்டுன அமௌண்ட்டு வேற அவர் என்கிட்ட வாங்கின அமௌண்ட் வேற இது படியான தகுந்த ஆக்க்ஷன் நீங்கள் தான் எடுக்கணும் நன்றி